எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச புக்கில் வந்து ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்னென்னா பயம் தயக்கம் உள்ளவர்களை தோல்வி தொடர்கொள்ளும் ஸோ அது வந்து எனக்கு வந்து எந்த செயலை ஒரு செய்யும்போதோ என்ன நம்ம இந்த செஞ்ச இதை இந்த செயலை நம்ம செஞ்சோம்னா அவங்க நம்மளை என்ன நெனப்பாங்க மத்தவுங்க நம்மளை என்ன நெனப்பாங்க தப்பாக நெனச்சுருவாங்களா இல்லை கரெக்டாக நெனைப்பாங்களா அப்போதுன்னு சொல்லி நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு செயலை செய்றதுக்குள்ளையும் என்னோடய மைண்ட்டுக்குள்ளே நிறைய கேள்வி கேட்கும் ஸோ இந்த புக்கில் படித்தது பயம் தயக்கம் உள்ளவர்களை தோல்வி தொடர் கொள்ளும் பயம் தயக்கம் இருந்துச்சுனா நம்ம எந்த செயலையும் எடுத்தோம்னாலும் முடிக்கவே முடியாது ஸோ வந்து யார் என்ன நெனைச்சால் என்ன நம்ம வந்து ஒரு செயலை செய்யணும்ன்னா அது கரெக்டாக முடிக்கணும் கரெக்டாக வந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அது நம்மதுனு நம்ம தான் அதை எதிர்கொள்ளப் போகிறோம் பக்கத்தில் உள்ளவுங்க சொந்தக்காரவுங்க சுற்றி உள்ளவுங்க ஃப்ரெண்ட்ஸு இவுங்க வந்து நம்மளை பக்கத்தில் இருந்து நம்மளை வந்து டிஸ்அட்வான்டேஜ் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்மளை டிக்ரீஸ் பண்ணதான் நெனப்பாங்க தவிர நம்மதான் அதை எதிர்த்து நம்மளால என்ன முடியும் எது வந்தாலும் ஓகே பரவாயில்லை நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் அது கரெக்ட் கரெக்டாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அது நம்மதான் ஃபேஸ் பண்ணப் போகிறோம் மத்தவுங்க யாரும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க சொல்லி எனக்கு அந்த புக்கில் உள்ள லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுமாதிரி இப்போ நான் இந்தமாதிரி நிறைய எதிர்கொள்கிறேன் நிறைய பிடிச்சிருக்கு எனக்கு அந்தமாதிரி நடக்கிறது ஸோ அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப என்னோட லைஃப்புக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஒரு லைஃப்பில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஸோ நான் இப்போ எந்த செயலை செஞ்சாலும் நான் வந்து என்ன யார் என்ன நெனைச்சாலும் ஓகே என்ன பண்ணாலும் ஓகே நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் பண்றதுனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது